ஹலோ சார் நான் சக்தி கேப்ல இருந்து கேப் புக் பண்ணியிருந்தேன் நான் ட்ரெயின்னுக்கு அர்ஜெண்ட்டாக போ போறதாக இருந்தது திடீர்னு என்னன்னு தெரியல டிரைவர் கால் பண்ணால் எடுக்க மாட்றார் சில நேரத்துக்கு வருவாங்களா என்னனு தெரியல எனக்கு அதனால நான் ட்ரெயின்னுக்கு தாமா போகிறதுக்கு முன்னாடி நான் வேற கேப்பை புக் பண்ணிட்டேன் அதனால நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அந்த அமௌண்ட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க நான் வேற கேப் புக் பண்ணிட்டேன்